எங்கள் ஊரில் வந்து பிரபல தேட்டர்கள் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயா சொல்லலாம் அடுத்து வந்து வாசு சொல்லலாம் அடுத்து வந்து காசி தேட்டர் கார்த்திக் தேட்டர் எம் எஸ் எம்மு ஆக்சுவலாக வந்து நாங்கள் தேட்டருக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது ஆனால் எனக்கு ஆசை தேட்டருக்கு போய் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்டின்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது என்னடா இது இவங்களாம் தேட்டருக்கு போகிறாங்களே நம்ம வீட்டில் நம்மளை நம்ப மாட்டாங்களா இல்லை வந்து நான் அம்மாகிட்டேயுமே கேட்பேன் அம்மா இதுமாதிரி நான் வந்துட்டு தேட்டருக்கு போய்ட்டு வந்து நான் வந்து படம் பார்த்துட்டு வர்றேம்மா அப்டின்னு சொல்லும்போது வந்து ஒரு பார்வை ஒரு பார்வையிலேயே வந்து எல்லாம் வந்து அடங்கிவிடும் அதனால வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து என்னோட லைஃப் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பயந்தமேனிக்கே வந்து இருந்துட்டேன் எது கேட்டாலும் வந்து அம்மாட்ட கேட்டுட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நெலமை வந்தது ஆனால் வந்து ஒரே ஒரு தடவ நான் வந்து வந்து தேட்டருக்கு போய் வந்து பார்த்தேன் என்னன்னா வந்து அப்பாக்கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து போனேன் போகும்போது வந்து டென்ட்டல் நான் இப்போ எதுக்கு போனேன் அப்படின்னா வந்து பல் பிடுங்குறதுக்காக போனேன் பல் பிடுங்க போகும்போது வந்து டாக்டர் வந்து வந்து மதியந்தான் வந்து வருவேன் அப்டின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் காலையிலேயே பத்து மணிக்கெல்லாம் போனோம் மதியந்தான் வரணும் வந்தாங்க அப்டிங்குறதுனால நாங்கள் ஒரு படம் போய் பார்த்தோம் அது என்ன படம் அப்படின்னா வந்து தெரியல ஆனால் ஸ்னேகா தான் ஹீரோயின் இருப்பாங்க அந்த சாலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்ட்ரு வரும் அது ஸ்னேகா கேரக்டு தான் அந்தமாதிரியான கேரக்டர் அந்தமாதிரியான படம் பார்த்தோம் அப்போது வந்து எனக்கு வந்து அறியாத வயது நான் வந்து எப்போ படிச்சுட்ருந்தேன் அப்படின்னா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்துக்கிட்ருந்தேன் அப்போ நான் அப்பாக்கூடதான் ஃபஸ்ட்டு அப்போது அது தேட்டர்னே தெரியாது படம் பார்க்க போவோம் ஆமாம்னு சரி டிவியில் தான் போடுவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு அப்போதுலாம் வந்து தேட்டருலாம் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் தான் வந்து இது பண்ணி எப்படி சொல்கிறது கீழே உக்காந்துதான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு வந்து ரெண்டாவது தடவ எப்போது வந்து நான் வந்து தேட்டருக்கு போனேன் அப்படின்னா வந்து இந்த விஜய் படம் இருக்குதுல்லங்க இப்போ சமந்த்தாவும் விஜயும் நடித்திருப்பாங்கள்ல அந்த படம் பார்க்கதான் வந்து நான் வந்து ரெண்டாவது டைம் போனேன் தெறி படம் அந்த படம் பேர் வந்து தெறி அதை பார்க்கதான் வந்து நான் வந்து அத்தான் நான் தபு அப்புறம் வந்து இலக்கியா அக்கா அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க எனக்கு அண்ணிதான் வேணும் ஆக்சுவலாக அக்கான்னு சொல்லி பழகியாச்சி நாங்கள் நாலு பேர் வந்து போனோம் போகும்போது வந்து அப்போ தான் வந்து தேட்டரு அப்படின்னா வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குமா சேர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க நல்லா செம்மையாக இருந்தது எப்படி சொல்கிறது அப்போது ஒரு ஒரு அப்படி கிட்டக்க அது விஷ்வல் வந்து கிட்டக்க பாக்குற மாதிரி வந்து ஆகிடுச்சி அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து வந்து தேட்டரில் வந்து போய் நம்ம படம் பாக்கிறது அப்டிங்கிறது ரொம்ப அதுக்கப்பறம் வந்து கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சேன் சரி நம்ம வந்து தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணது கிடையாது இதை பண்ணாதேன்னு சொன்னாலும் வந்து அதையும் போய் போய் வீட்டில் போய் நான் வந்து சொல்லிடுவேன் ரொம்ப வந்து இதாக எப்படி சொல்கிறது ஸ்ட்ரிக்ட்டா வந்து வளத்திருந்தாங்க என்ன அதனால் வந்து ஒரு இவங்க இந்த நம்ம வந்து தேட்டருக்கு போகிறேன்னு கேட்டேன்னா அதுக்கு தகுந்த பதிலும் நானும் வந்து சொல்லிடுவேன் வீட்டில் இப்படிதான் வந்து சொல்வாங்க அப்டிங்கிறது வந்து நானும் வந்து சொல்லிடுவேன் அதனால வந்து அதிகமாக வந்து நான் தேட்டருக்கு போகிறத விட்டுட்டேன் அதுக்கப்பறம் அத்தாங்கூட போனது இப்போ என்னன்னா என் சிஸ்டர் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க நான் பிஎட் படிச்சுக்கிட்ருக்கேன் என் சிஸ்டரும் வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பாக்கிறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்து அழைச்சிட்டு போய்ருக்காங்க அவங்க என்னென்ன படம் இப்போ வந்த கார்த்தி படம் வந்து விருமன் அது எல்லாத்தையும் வந்து பாத்திருக்காங்க பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஸ்டேட்டஸ் போடும்போது எனக்கு வந்து என்னை நம்பி நான் மூத்த பிள்ள என்னை விடமாட்றீங்க என்னோட தங்கச்சி என்னோட இளைய பிள்ள அவங்கள வந்து இதுமாதிரி படம் பாக்கிறதுக்கு வந்து அனுப்புறீங்க அவங்க வந்து யாருக்கூட போனாலும் சரி அவங்களோட ஸ்டாஃப் அங்கே டாக்டரு தான் வந்து அழைச்சிட்டு போனாங்க அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து விட்டுருவீங்களா அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறேன்னு சொல்கிறேன் என்னை ஏன் விடமாட்றீங்க அப்போ நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா அப்டின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரிய இஷ்யூ ஆகிடும் அதனாலேயே வந்து நான் தேட்டருக்கு வந்து அவ்வளவா வந்து ரொம்ப அதோட அதோடு அதை அந்த டாப்பிக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அதை வீட்டில் வந்து பெரிய சண்டையாகிடும் அப்பிடின்னு சொல்லிட்டு அப்பறம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா வந்து அவள் தான் அவங்களோட லவ்வர் பேர் வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பேர் வந்து மாறன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படியெல்லாம் லவ் பண்ணலாமா அப்டின்னு சொல்லிட்டு வந்து நானும் யோசித்திருக்கேன் இந்தமாதிரிலாம் இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்கள பண்ணணுன்னா இந்தமாதிரி வந்து நம்மளும் இருக்கணும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆசையாகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்குதான் வந்து அழைச்சிட்டு போவாங்க கோவிலுக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறந்தான் வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க தேட்டருக்கு அழைச்சிட்டு போய் என் ஃப்ரெண்டு ஸ்வேதா இருக்காள்ல அவளோட கால தூக்கி அவங்க மடியில் போட்டுக்கிட்டு அப்போ வந்து சொல்லுவாள் இதுமாதிரி வந்து தேட்டருக்கு போனோம் ஆனால் நாங்கள் அதை பார்த்தது வந்து படம் பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா என்னோட காலை வந்து பிடிச்சி விட்டுட்டு அமிக்கி விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து இருப்பாங்க அப்டின்னுலாம் சொல்லும் போது வந்து சரி அப்போ நான் படம்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்பிடின்னு கேட்பேன் அதுக்கப்புறமாதான் வந்து நாங்கள் வந்து அந்த கான்சப்ட்டே போவோம் படத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் போவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு தேட்டர் அவள் போகாத தேட்டரே இல்லை இங்க வந்து எம் எஸ் எம் போயிருக்காள் வாசு போயிருக்காள் காசி தேட்டர் போயிருக்காள் கார்த்திக் தேட்டர் போயிருக்காள் இங்கே கும்பகோணம் நம்ம சரவுண்டிங்கில் நம்ம கும்பகோணத்தில் உள்ள சரவுண்டிங் எல்லா தேட்டருக்கும் போய்ருக்காங்க எல்லா தேட்டருக்கும் போய் படம் இப்போ ரிலீஸ் ஆச்சி அப்படின்னா வந்து அந்த படத்தை ஒடனே பாத்துடணும் அவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது அவளுக்கு எனக்கும் வந்து ஒரு ஆசை வந்தது தேட்டருக்கு போகணும் அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் பார்த்துட்டு வந்து சொல்லுவாள் இதுமாதிரி தேட்டரில் வந்து ஜாலியாக இருந்தது விசிலடித்தோம் கைத்தட்டினோம் செம்மையா கையை தட்டினோம் அது மாதிரிலாம் அது மாதிரி எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து சூர்யா சூர்யா படம் ரிலீஸானால் நான் தேட்டருக்கு போகணும் அப்டிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து நம்ம ஒரு அது லேடி அப்டிங்கிறதுனால நம்ம ஒரு கேர்ள் அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல நம்ம வந்து எங்களை வந்து வெளில வந்து அனுப்புறது கிடையாது பசங்கள்லாம் வந்து தேட்டருக்கு வெளியில் வந்து பாலாபிஷேகம் ஒரு ஹீரோ ஃபோட்டோலாம் வைச்சி பாலாபிஷேகலாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அதுமாதிரி வந்து பண்ணும் போதெல்லாம் வந்து ச்சீ என்னடா நம்மளும் ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்துருக்குலாமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வந்து எனக்கு வந்து இருந்தது அந்தமாதிரிலாம் வந்து நம்ம பண்ணணும் ஒருவேலை நம்மளும் வந்து ஜென்ஸாக பிறந்துருந்தோம்ன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்கள்ல நமக்கும் அப்டின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்தமாதிரி நம்ம லேடிஸாக இருந்தாலும் நான் வேலைக்கு போய் அந்த காசில் வந்து நான் வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போகணும் அப்டிங்கிறதுதான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கப்பறம் வந்து அப்பா அம்மாவை வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போகணும் ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து தேட்டர் வந்து அவ்வளோ இதெல்லாம் வந்து இன்ட்ரஸ்ட் கிடையாது ஏன் ஃப்ரெண்டோட அப்பாலாம் வந்து வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போவாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்தமாதிரிலாம் அழைச்சிட்டு போகிறதே கிடையாது நான் வந்து இது எல்லாம் இருக்குதுப்பா இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குலாம் இருக்குது படம் ரிலீஸானால் வந்து உங்களுக்கு விஜய் பிடிக்குமா இல்லை வந்து ரஜினிகாந்த் படம் பிடிக்குமா இல்லை விஜயகாந்த் படம் பிடிக்குமா அப்டின்னு சொல்லி இந்தந்த படத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அப்டிங்கிறதுதான் என் அப்பா வந்து எப்படின்னா வந்து ஒரு வறுமையிலேயே வளர்ந்துட்டாங்க அதனால் வந்து எங்களையும் வறுமையிலேயே வளர்க்கணும் ஏன்னா அப்போ நம்ம வர நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாம் வந்து காசை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்டிங்கிறதால நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருக்கும் தெரியுங்களா அதுமாதிரி வந்து அவங்க எதிர்பார்த்து செஞ்சுருக்காங்களோ என்னமோ தெரில இன்று வரைக்கும் வந்து நான் அந்த ஒரு ஆசையை வைச்சிருக்கேன் நம்ம அப்பாவையும் அம்மா தங்கச்சி எல்லோரையும் நான் கூட்டிட்டு போய் வந்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போய்ட்டு பாப்கானு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து படம் பாருங்கள் அப்டின்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது அது கூடிய சீக்கிரத்துல வந்து நான் அந்த ஒரு ஜாபுக்கு போய் டீச்சர் ஜாபுக்கு போய் அதை வந்து என்னோட சேலரிய வாங்கி அப்படி செலவு பண்ணணும் அப்படி ரிச்சாக வந்து இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சமாதிரி வந்து நடந்துக்கணும் அப்டிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன்